நான் ஃபோன் கேட்டதனால எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நாள் கழிச்சி எனக்கு ஒரு சாம்சங் ஃபோன் வாங்கி கொடுத்தாரு நம்மளுடைய தேவைக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஃபோன் கேட்டிருந்தேன் அது வாங்கி ஒரு ரெண்டு வாரோம் மட்டும் தான் நல்லா யூஸ் ஆச்சு ரெண்டு வாரத்துக்கும் மேலே தானாக சுவிட்ச் ஆஃப் ஆகிறது ஆட்டோமெட்டிக்காக யூஸ் அதுவாக யூஸ் ஆகிறது அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சின்னுட்டு கடையில் கொண்டு போய் கொடுத்தா பேட்டரி போய்டுச்சின்றாங்க பின் போய்டுச்சின்றாங்க நிறையா ப்ராப்ளம் சொல்கிறாங்க நம்மளுடைய அவசர தேவைக்காக தான் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினோம் நம்மளுடைய தேவையே இல்லாமல் அதை போய்ட்டு ரெடி பண்றதுக்காகவே நம்ம போய் மறுபடியும் அலைகிற மாதிரி இருக்குது ஃபோன் நம்ம யூஸ்க்காக வாங்கினது அது ஒரு வேலையாக ஆயிடுச்சி ஃபோன் நம்ம தேவைக்கு தான் அதையும் தாண்டி அது நமக்கு ஒரு சிரமமாகவே மாறிடிச்சு